ஃபிளிப்கார்ட்லருந்து ஒரு ஸாரி வாங்கினேன் அது ரொம்பவுமே மோசமாக இருந்துச்சு அது அப்படியே நான் எடுத்து பிரித்து பார்க்குறேன் அந்த நான் பார்த்த கலரும் இல்லை அப்படியே வேற கலராக இருக்குது தண்ணிக்குள்ள போட்டால் இருக்குகிற கலரும் போகுது அப்படியே தண்ணிரில் போட்டு எடுத்தோம்னால் திரி திரியாக தனித்தனியாக வருது அது எப்படி கட்டுறதுனே எனக்கு புரியலை அவ்வளோ பெரிய ஸாரி திரி திரியாக வருது அப்படியே தனித் தனியாக பிளவுஸ் துணி இல்லை ஸாரி ரொம்ப சின்னதா இருக்குது நம்மளோடய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டெப் கொடுத்து தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ரொம்பவே சின்னதா இருந்துச்சு ஸேரி அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கினோம் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி சுத்தமாக இல்லை அப்புறம் என் குழந்தைக்கு பேபி ட்ரெஸ் வாங்கினேன் அந்த டி ஷர்ட்ல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அதை பார்க்கவே முடியல அதை ஃபோனில் பார்த்ததுக்கும் நம்ம நேரில் அதை வாங்கி பார்க்கறதுக்கும் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு அது அது அப்படியே பிரிஞ்சி வருது தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது முன்னாடி இருந்த அந்த டிசைன்ஸ் பொம்மை டிசைன்ஸ் மாதிரிலாம் வச்சிருந்துச்சு அந்த டி ஷர்ட்டில் அதை பார்த்துதான் வாங்கினேன் அது அப்படியே அந்த டிசைன்லாம் அழிஞ்சிடுச்சிஅப்படியே எடுத்துகிட்டு வந்துடுச்சு தனித்தனியாக அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி இந்த விளையாட்டு சாமான்ங்க எல்லாம் வாங்கினேன் அதை எடுத்து எடுத்து பார்ட் பார்ட்டாக கழண்டு வந்துடுச்சு அந்த மாதிரி ரொம்பவே மோசமானதாக இருந்துச்சு வீட்டுக்குத் தேவையான பாத்திரங்கள் கூட அதில் பார்த்து வாங்கின அது கீழே போட்ட உடனே நெளிஞ்சிடுச்சி அப்புறம் ரெண்டாக உடஞ்சிருச்சி ஒரு ஒரு வாங்கிட்டு வந்து அப்போ தான் அப்போ தான் போட்டேன் அப்போவே உடஞ்சி நெளிஞ்சிடுச்சி யூஸ் பண்ண கூட இல்லை ஒரு தடவை கூட அப்போ அவ்வளோ மோசமாக அந்த யூஸ் பண்ணுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அவங்க தயாரிக்கிறாங்க எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பல இது நான் வாங்கி வேஸ்ட்டாக போயிருக்குது அது இதெல்லாம் ரொம்பவே மோசம் குழந்தைங்களுக்கு உள்ள விஷயத்தில் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப மோசமாகல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விற்காதீங்க இனிமேல் அது வந்து ரொம்பவே ஆபத்தாக முடியும்